ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு ஜீரோ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ஜீரோ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்து ஜீரோ அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு